வாங்கம்மா சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படியா யாரும் எனக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையேம்மா என்ன விஷயம் எதுக்காக பார்க்கணும் சொல்லுங்கள் அப்படியா நான் வந்து போன வாரம் கூட உங்கள் வார்ட் மெம்பரை பார்த்து சொல்லிட்டு தானே வந்தேன் இன்னுமா சரி பண்ணாமல் இருக்காங்க அப்படியாம்மா இப்போ நல்லாயிருக்காங்கல்ல அவங்களுக்கு எதுவும் பிரச்சின இல்லைல்ல ஓ சரிமா நான் சொல்லிகிட்டு தான் வந்தேன் அவங்க இன்னும் பார்க்காம இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கும் போய் பேசுறேம்மா அவங்ககிட்ட இன்னும் எப்படியும் ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு தெருவுக்கு லைட் வந்துடும் நான் பேசிடுறேம்மா ஆ சரிம்மா நான் பண்ணிடுறேன் இப்போ அந்த வயசானவருக்கு எந்த பிரச்சினையும் இல்லைம்மா இல்லைம்மா நல்லா தான் இருக்காரு இல்லை நாங்கள் ஏதாவது வந்து ரொம்ப பெருசாக அடி இதாவறியா ம் சரிம்மா நான் இன்னைக்கு வார்ட் மெம்பரை பார்த்து பேசுறேன் ம் சரிம்மா